எங்கள் வீட்டுக்குப் பக்கத்தில் கலை பொருட்கள் அப்படின்னு விற்கிற இடம் எதுவும் இல்லை நான் வந்து கொஞ்சம் ஒரு அஞ்சு வயசு பத்து வயசு அதாவது அஞ்சு வயசு எட்டு வயசு அந்த மாதிரி ரேன்ஜில் இருக்கிறப்போ பக்கத்துலேயே வந்து ரெண்டு மூணு வீட்டில் வந்து பானைல்லாம் செஞ்சு விற்றுட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ வந்து அந்த அவங்க எல்லாம் இப்போ செய்கிறது எதுவும் இல்லை ஸ்டேஷனரி பொருட்கள் அதாவது இந்த மாதிரி கலைப் பொருட்கள் இந்த மாதிரி எல்லாம் வாங்கணும்னால் வந்து நாங்கள் வந்து மயிலாடுதுறை இல்லை திருவாரூர் இது மாதிரி ஏரியாவுக்குத்தான் போய் வாங்கிற மாதிரி இருக்கும் எனக்கு வந்து கலைத்துறையில் வந்து கைவினைப் பொருட்கள் இந்த மாதிரி இதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து தஞ்சாவூரில் வந்து தலையாட்டி பொம்மை அது ரொம்ப பிடிக்கும் அந்த பொம்மையைப் பார்த்தாலே வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கும் அது வாங்கணும் அந்த இதில் வந்துட்டு எனக்கு அதை செய்யணும் அந்த இதலாம் எனக்கு ஆசை இருக்குது அதே போல் அந்த பானையுமே செய்யணும் அப்படிங்கிறது சின்ன வயசில் இருந்தே எனக்கு ரொம்ப ஆசை அவங்க செஞ்சிட்டுருக்கிறப்போ நான் பார்த்துட்டே இருப்பேன் சின்ன பிள்ளையில் ஆனால் இப்போ அந்த இதலாம் வந்து அழிஞ்சிடுத்து எங்கள் ஊரில் ஆனால் இப்போ வந்து நிறையா இடத்துல பார்க்கறேன் நிறையா பேர் வந்து செஞ்சு விற்றுட்டுருக்காங்க ஏன்னால் முன்னாடிக்கி இப்போ கொஞ்சம் பரவாயில்லை இடைல சுத்தமாக அழிஞ்சு போன ஒரு விஷயம் இப்போ திரும்பவும் வளர்ச்சி அடைஞ்சு வருது அப்படின்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது